நம்ம தாய்மொழி தமிழ்ங்கிறதையே மறந்து எல்லாரும் என்ன பண்ணுறாங்க ஆங்கிலத்தில் பேச ஆரமிச்சிட்றாங்கள் இப்போ எங்கே பாத்தாலும் ஆங்கிலம் தான் ரொம்ப பிரபலமாக பேசப்படுது ஆனால் நம்ம தமிழ் மொழியை வந்து ரொம்பவே மறந்துடுறாங்க ஒரு சில கன்ட்ரிஸ்க்கெல்லாம் போனோம்னால் வச்சிக்கோங்களே நம்ம தமிழ்ல பேசுனோம்னால் அவங்களுக்கு தமிழே புரிய மாட்டேங்கிது நம்ம இப்போ ஒரு காருன்னு சொன்னால் கூட அவங்களுக்கு அது புரியலை காரா அப்படின்னா என்ன கா அப்படின்ற மாதிரி இங்கிலீஷ்ல தான் பேசுகிறாங்க ஒரு மகிழுந்து பேருந்து ஊர்தி அப்படின்னு சொன்னோம்னால் அவங்களுக்கு தெரியாது சும்மா சாதாரணமாக ஒரு லாங்குவேஜ்ல நம்ம நம்ம தமிழ்ல நார்மலாக பேசுனாலே இது என்ன மொழின்ற மாதிரி யோசிக்கிறாங்கள் தமிழை வந்து அவங்களுக்கு அது சரியாக எழுதவும் தெரியலை படிக்கவும் தெரியலை இது அது அந்த உலகத்தில் நம்ம தமிழ் மொழிங்கிறத பேசி கொண்டு வந்து அவங்களுக்கு புரிய வைக்கறதே ஒரு பெரிய விஷயமாக இருக்குது ஆங்கிலம்ன்றது ஒரு பிரபலமாக பேசப்படுது ஆங்கில மொழியை சரளமாக பேசுகிறாங்க இங்கிலீஷ் வந்து நல்லா ஒரு சில இடங்கள்லாம் நல்லா பேசுகிறாங்க ஆனால் நம்ம தமிழ் மொழி தாய் மொழி தமிழ் தான் அப்படின்றத மறந்துடுறாங்க தமிழ் வந்து ஒரு கஷ்டமே கிடையாது தமிழ் வந்து ஒரு ஈசியான விஷயம் அதை வந்து நம்ம அழகாக நல்லா தமிழ்ல பேசுனோம்னால் எல்லாருக்குமே ரொம்ப ஒரு சுலபமான விஷயமாக இருக்கும் தமிழ் தான் நம்ம தாய் மொழி தமிழை வந்து ஈசியாக நம்ம பேசிடலாம் இப்போ சாதாரண சின்ன சின்ன விஷயங்கள் கூட தமிழ்ல அழகாக பேசலாம் அம்மான்றது ஒரு அழகான தமிழ் மொழியாக இருக்குது அம்மா அப்பா அப்படின்னு பேசுனால் அது எவ்வளோ அழகான இருக்குது அதுவே மாம் டாட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தாய் மொழி தமிழையும் மறந்து ஆங்கிலத்தில் பேசுகிறாங்க இப்போ வெளி நாடுகள்ல போனோம்னால் ஆங்கில மொழியில் தான் பேசுகிறாங்க நம்ம தமிழ் மொழியை பேசி கொண்டு வரது அது ஒரு பெரிய சவாலாகவே இருக்குது நம்ம தாய்மொழி தமிழ் தான் நமக்கு முக்கியம் தமிழை வந்து நல்ல பின்பற்றுவோம் இந்த தமிழ் பேசுகிறது ஒரு வெளி நாடுகளோ இல்லை லண்டன்லயோ இல்லை ஏதோ ஒரு ஊருக்கு போனோம்னால் தமிழ் பேசுனாலே அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது அந்த க கேரளா கன்னடம் அந்த மாதிரி போனாலும் அவங்க லாங்குவேஜ்ஜில் தான் அவங்க பேசுகிறாங்க தமிழை வந்து ஏன் இப்படி தட்டு தடுமாறி பேச முடியுது அவங்களுக்கு தமிழை கற்றுக்க முடியல ஈசியா அப்படின்றது ஒன்று தெரியலை தமிழை வந்து தாய் மொழி ஈசி தான் இந்த தமிழை வந்து நம்ம சரளமாக அழகாக பேசலாம் ஆனால் அதையே ஆ வெளி நாடுகளை பொறுத்த வரைக்கும் அந்த தமிழை பேசி கொண்டு வரது நமக்கு ஒரு மிகப்பெரிய சவாலாக இருக்குது தமிழை அழகாக பேசலாம் தமிழுக்கு நம்ம நிறைய தாய் மொழியாக நினைக்கலாம் தமிழ் வந்து உறுதி மொழியாகவும் எடுத்துக்கலாம் தமிழ்ல பேசுவோம் தமிழை பின்பற்றுவோம் தமிழ் மொழி நமக்கு தாய் மொழியாக நினச்சி பின்பற்றுவோம் இன்றைய உலகத்தை பொறுத்த வரைக்கும் தமிழ்ல பேசுகிறவங்கள விட ஆங்கிலத்தில் பேசுகிறவங்க தான் அதிகமாக இருக்காங்கள் தமிழ் வந்து ஒரு சவால் மொழியாகவே இருக்குது வெளி நாடுகள் மற்ற நாடுகள்லாம் போனால் தமிழே அவங்களுக்கு தமிழ்னால் என்னனே தெரிய மாட்டேங்குது ஈசியாக புரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்களை அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க ரொம்ப லேட்டாக புரிஞ்சிக்கிறாங்கள் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் கூட அவங்களுக்கு நம்ம கற்று கொடுக்குறது மிகப்பெரிய சாதனையாக இருக்குது அதனால் தமிழை வந்து மதிப்போம் தமிழை பின்பற்றுவோம் தமிழ் தான் தாய்மொழினு நம்ம உறுதி மொழி எடுத்துப்போம் தமிழை தமிழை சவாலாக நினைப்போம் ஓகே தாய்மொழி தமிழ் தமிழ் தான் தாய்மொழி தமிழை பின்பற்றுவோம் தமிழ் மொழியை மதிச்சு நடப்போம் தமிழ் தான் நமக்கு உலகத்திலயே மிக தேவையான விஷயமாக இருக்குது ஓகே